ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார்

ஓ சரிங்க ஆ ஓ ஆ ஓகே ஓகே எங்கள் காலேஜில் நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஓகே அதுவும் உங்கள் காலேஜ் தானே ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா ஓகே ஓகே ச ஓகே சரி ஓகே ஆ இல்லை இது வந்து நீங்கள் ரெகுலராக இந்தமாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்லை இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் அந்தமாதிரி எதாவது ப்ராப்ளம் ஆ நீங்கள் நீங்கள் நீங்கள் வந்து வார்டன் கிட்ட கம்ப்லைன்ட் பண்ணிங்களா ஆ ஓகே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்க ஆ ஓகே ஓகே அவங்க வந்து இது வரைக்கும் எங்கள்கிட்ட கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறிங்க இப்போ ஆ சரி வந்து என்னன்னா என்ன ப்ராப்ளம்னாலும் அங்கே ஒரு கம்ப்லைன்ட் பாக்ஸ் இருக்கு நீங்கள் வந்து எதியும் கவலைப்படாம என்ன உங்களுக்கு ஃபீட்பேக்கோ இல்லை என்ன கம்ப்லைன்ட் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அதில் எழுதி போட்டுடலாம் செரிங்களா வாடர்ன் கிட்ட நீங்கள் எ பேசி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் அதில் நீங்கள் எடுத்து போட்டுடுருங்க நீங்கள் அது நான் என் என் வரைக்கும் அது வரும் நான் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவேன் அதை பற்றி நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அதனால் இனிமே அந்தமாதிரி ப்ராப்ளம் வராது நான் கவனிக்கிறேன் என்னன் நான் கவனிக்கிறேன் ஆ ஓகே ஓகே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தைரியமாக நீங்கள் நீங்க நீங்கள் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த கம்ப்லைன்ட் பாக்ஸ் இருக்கு நீங்கள் அதில் தைரியமாக எழுதி போடுங்கள் இதை பற்றி யோசிக்க வேணாம் ஆ அது எனக்கு ஏ என் வரைக்கும் வரும்போது என் டேபிள்க்கு கண்டிப்பாக வரும் அது வந்த உடனே நான் நான் பார்க்கறேன் திரும்ப எதாவதுனா நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைன்னா ரூம்க்கு வாங்க என்னோட கேபின்க்கு வாங்க பேசலாம் ஆ ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ